பால்பாத்திரம் அந்த எ எங்கள் சமையல்ல பால்பாத்திரத்தை வந்து எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம் வெறும் பால் காய்ச்சிறது மட்டுந்தான் அதையும் தாண்டி வந்து தான் சுடுதண்ணி மட்டுந்தான் வைப்போம் ஏன்னா அது வந்து பால்பாத்திரத்தில் வந்து இந்த பால் மட்டுந்தான் நம்மளால் காய்ச்ச முடியும் இல்லைனா வேற எதாச்சும் பண்ணோம்னால் அது பாலுந்தான் அடுத்த தடவை முறிஞ்சு போகிற அளவுக்கு ஆகிடும் அதனால்தான் பால் பாத்திரம் அதுக்கப்புறம் இட்லிபானை இட்லி பானையில் வந்துட்டு இட்லி இட்லி செய்யலாம் அதுக்கப்புறம் கொழுக்கட்டை இந்த மாரி அவிக்கிற அவிக்கி அவிக்கிற மாரி அவிச்சலான ஒரு சமையல்லாம் பண்ணலாம் அந்த இதில் இட்லி மட்டும்னு இல்லை எல்லாமே பண்ணலாம் அதாவது சத்துமாவு கொழுக்கட்டை கேழ்வரகு கொழுக்கட்டை வேற ராகி சேமியா அந்த மாரி அவிச்சல்கான எல்லாமே செய்யலாம் அப்புறம் வந்துட்டு குழம்பு குழம்பு பாத்திரன்று இருக்கும் அதில் வந்து மீன் குழம்பு அப்புறம் வந்து இந்த புளிக்குழம்புலா வச்சா அதில்தான் நாங்கள் வைப்போம் ஏன்னா அது ஒரு நாலு பேருக்கு அஞ்சு பேருக்கு சாப்பிட்ற மாரி வைக்கலாம் இந்த பிரட்டல் மாரி கோழி கோழி வறுவல் பிரட்டல்லாம் கடா கடாய்னு சொல்லுவாங்க அது எங்கள் பக்கம் வந்து எண்ணெய் சட்டினு சொல்லுவாங்க அந்த எண்ணெ சட்டினால் கடாய் கடாய் அதில் வந்து இந்த வறுவல் மீன் வறுவல் சிக்கன் கிரேவி சிக்கன் தந்தூரி இந்த மாரி எதை வேணுணா செய்யலாம் அதுக்கப்புறம் தோசக்கல் தோசக்கல்லில் தோசை சப்பாத்தி இந்த மாரி எதுனால் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து எங்கள் வீட்டில நிறையா ஆனால் ஒரு கரண்டிலாம் இருக்கும் டிஃபரன்ட் டிஃபரன்ட்டாக தோசைகரண்டி டிஃபரன்ட்டாக இருக்கும் குழிக்கரண்டி ஒன்று ஜல்லி கரண்டி ஒன்று இது மாதிரி கரண்டிக்கு நாங்கள் பேர் வச்சோமா அவங்க பேர் வச்சாங்களா தெரியல அந்த மாரிலாம் கரண்டி இருக்கும் அதுக்கப்புறம் கிண்ணம் சின்ன சின்ன கிண்ணம் அழகழகாக இருக்கும் அதில் தேவைப்பட்ட அளவுக்கு நம்ம எது வேணுணா ஊற்றி ஒருத்தவங்களுக்கு இப்போ இது கொடுக்கலாம் கப் அண்ட் சாஸ் இருக்கும் கப் அண்ட் சாஸ் யாராச்சும் விருந்தாளி வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுப்போம்